பொழுதுபோக்கு பலதரப்பட்டது அதாவது கொடைக்கானல் போகலாங்க அங்கே வித விதமான வண்ணக் கலர்கள் மிக்க பூக்கள் பார்க்கலாம் அதுவும் பொழுது போகிறதுக்கும் கண்களுக்கு கலர் கலராக தெரியும் வண்ணப்பூக்களை பார்க்கும் போது மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க சென்னையில் மெரினா கடற்கரையை பார்க்க பார்க்குறதுக்கும் பொழுது போகிறதுக்கும் நேரமே தெரியாதுங்க மகாபலிபுரம் போகணும்னா அங்கேயும் அந்த சிற்பங்கள் பார்க்கவும் அந்த க தண்ணி கடற்கரையில் கால் பதிக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மகாபலிபுரத்துலேயும் அந்த குதிரை சவாரி செய்வதும் பொழுது போக்குவதும் படகு சவாரி போவதும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே மாதிரி மதுரைக்கு வந்திங்கன்னால் மதுரையில் வந்து அழகர் கோயில் பார்க்குறதுக்கும் திருப்பரங்குன்றம் இப்போ பார்த்தீங்கனா கந்தசஷ்டி விழா நடக்கும் அது பார்க்குவதற்கும் ரொம்ப அழகா இருக்குங்க அதே மாதிரி ஷாப்பிங் மால் பார்க்கவும் கடைகளுக்கு போய் ஷாப்பிங் பண்ணவும் மதுரை மீனாட்சியம்மன் கடை வீதியில் நடந்து போனாலே ஆயிரம் பொழுது போக்கு போகுங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கடைகளுக்கு போய் வாங்கவும் நேரம் போகிறதே தெரியாதுங்க அதே மாதிரி சென்னையில் டிநகரில் கால் வைச்சோம்னா நேரம் போகிறதே தெரியாதுங்க எதை வாங்கவும் எதை விடவும் என்ன செய்வோகிற மாதிரி பொழுதும் போகும் ஷாப்பிங்கும் பண்ணலாம் பார்க்கவே அழகா இருக்குங்க அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மதுபானங்களெலாம் விலை கம்மியாக இருக்கிறதுனால அங்கே மது பானமும் கம்மியான ரேட்டில் கிடைக்குமுங்க அதே மாதிரி சரவணா சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிடுவதற்கு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நிறைய பொழுது போக்கு இருக்குங்க மதுரையில் அழகர் கோயிலுக்கு போகணும்னா அந்த படி ஏறி மேலே மலைக்கு போகும் போது அந்த இதுகளை பார்த்துக்கிட்டே இயற்கை காட்சிகளை பார்த்துகிட்டு போகிறதுக்கு அவ்வுளவு சந்தோஷமா இருக்குங்க போக போக பார்த்துக்கிட்டே கண்கொள்ளா காட்சியை மேலே போய் அந்த தீர்த்தம் ஆட போகும் போது பார்த்தா அவ்வளோ ஜனங்களையும் பார்த்து இயற்கை காட்சிகளையும் பார்த்து பொழுது போகிறதே தெரியாதுங்க